ஹலோ பாலா கேப் சர்வீஸ்ங்களா ஆ என்னோடய பெயர் வந்து கலை வாணி ஆ என் என்னோடய அட்ரஸ் வந்து த்தட்டின் டுவெண்ட்டி செவன் மருவன் தெரு பெர்பெரியாங்குப்பம் அ நெய்வேலி பக்கத்தில் ஒரு கிராமத்துலேந்து பேசுகிறேன் எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் ரிலேடிவ் வந்து வந்துட்ருக்காங்க ஊர்லேந்து எனக்கு உங்கள் கேப் சர்வீஸ் கொஞ்சம் வேணும் அவங்ளோடய அவங்ளோடய வீட்டு அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்கள் டி செவன் முருகன் கோவில் ஸ்ட்ரீட் பிளாக் த்தட்டின் நெய்வேலி த்ரீ இப்போ இந்த அட்ரஸ்லேருந்து நீங்கள் வந்து என்னோடய பெர்பெரியாங்குப்பம் அட்ரஸ்க்கு கொண்டு வந்து அவங்களை விடணும் ஆல்ரெடி சொன்னலிங்களா த்தட்டின் டுவெண்ட்டி செவன் மருவன்ஸ் தெரு பெர்பெரியாங்குப்பம் ஆ நாளைக்கு நயனோ க்ளாக் நீங்கள் அவங்கள இங்கே கூட்டிட்டு வந்துருக்கணும் ஸோ எயிட்டோ க்ளாக் நீங்கள் கிளம்பி அங் போனீங்கன்னால் ந நயனோ க்ளாக் நீங்கள் இங்கே வந்துடலாம் நான் அதோடய ரூட் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்கள் ஆ ரூட் வந்து இப்போ நெய்வேலிலேந்து ஒரு போஸ்ட் போஸ்ட் ஆபீஸ் ஒன்று இருக்கும் டி செவன் முருகன் கோயில் ஸ்ட்ரீட் அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துலேந்து அதோடைய ரூட் என்னென்னா செடுத்தாங்குப்பம் வழியாக வந்துட்டு முத்தாண்டிக்குப்பம் க்ராஸ் பண்ணணும் செடுத்தாங்குப்பத்துக்கு அடுத்தது முத்தாண்டிக்குப்பம் அதுலேருந்து வந்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன்லேந்து ரைட் பிக்அப் பண்ணீங்கன்னால் ரைட் சைட்லேந்து ஒரு குளோம் இருக்கும் அந்த குளத்துக்கு ஆப்போஸிட்டில் அதுதான் த்தட்டின் டுவெண்ட்டி செவன் வீட்டு நம்பர் அந்த வீட்டில் தான் நீங்கள் இறக்கி விடணும் ஆ ஆ அட்ரஸ் இது தான் எவ்வளோ ரூபீஸ் வேணும் உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் பே பண்ணணும் ஓகே தௌசனா ஓகேங்க ஓகே